ஹலோ சார் எஸ்ஆர் ட்ராவல் ஏஜென்ட்ங்களா ஆ சார் நான் வந்து புதுக்கோட்டையிலிருந்து மனோஜ் பேசுகிறேன் சார் நான் வந்து குடும்பத்துடன் சேர்ந்து ஆதிஸ்தனம் புவனேஸ்வரி டெம்பிள்க்கு போலாம்ன்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு எதாச்சும் வீக் எண்ட்டில் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் இங்கே பஸ் மாதிரி குடும்பத்தோட போலாங்கிற மாதிரி இருக்கோம் இல்லை சார் இல்லை சார் நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் வந்து கொஞ்சம் பெரிய குடும்பம்ங்குறதுனால் ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் இருக்கோம் சார் எங்கள் இதிலையே அதனால் எங்களுக்குன்னே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி பஸ்ஸே தர முடியுமா சார் இல்லை சார் இல்லை சார் வித்தவுட் வித்தவுட் ஏசியே ஓகே தான் சார் ஆனால் இங்கே நம்ப புதுக்கோட்டையிலிருந்து அந்த அந்த டெம்பிளோட இடம் வந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வருது எவ்வளோ சார் சார் இது வரும் அமௌன்ட் எவ்வளோ வரும் இல்லை சார் எங்களுக்கு வந்து டீலக்ஸ் பஸ் நான் ஏசியே போதும் சார் ஏன்னா நாங்கள் வந்து காசை முடிந்த அளவுக்கு கம்மி பண்ணதான் பார்த்துட்டு இருக்கோம் அதனால் டீலக்ஸ் பஸ் நான் ஏசியே போதும் அதுக்கு நீங்கள் அமௌன்ட்டை மட்டும் நீங்கள் கொட்டேஷன் பண்ணி எவ்வளோ வேகமாக அனுப்பி விடுறீங்களோ அதை பார்த்துட்டு நாங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே சொல்லிவிடுறோம் சார் எங்களுக்கு வந்து இந்த வீக் எண்டு நாங்கள் வெள்ளிக்கிழம கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார் ஓகே ஃபிரீ தானே சார் பஸ் ஆ அப்படின்னா ஓகே சார் அதுவும் வந்து புதுக்கோட்டையில் உள்ள அந்த ரெட்டை பிள்ளையார் கோயில்கிட்ட தான் சார் வீடு அங்கனக்குள்ளே பஸ் வந்துடுச்சுன்னா கூட நாங்கள் அங்கிருந்து ஏறிப்போம் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்